ஹலோ ஹை சார் பல்லடம் ப்ரான்ச் டெலிவெரி ஆஃபிசா சார் இப்போ என்ன பிரெச்சனைனா நான் வந்து ஃபுட்டு ஆடரு பண்ணியிருந்தன் பல்லடத்திலருந்து இங்கே செஞ்சேரிமலைக்கு ஃபுட்டு ஆடரு பண்ணியிருந்தன் அதுக்கு என்னாச்சினால் நான் ஃபுட்டு வந்து காலையில ஒரு பத்து மணிக்கு எனக்கு டெலிவெரி பண்ணுற மாதிரிதான் அப்ளிகேஷன்ல போட்டிருந்துச்சி ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபுட்டு பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட பதினொன்று மணி மேலே ஆயிடுச்சு இல்லை சார் எனக்கு புரியல எப்படி டைம் ஆயிடுச்சுனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஆடரு பண்ணது பத்து மணிக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்தேகால் பத்தரைக்காவது கொண்டு வந்திருக்கணும் சார் டெலிவெரி பாய் பிரச்சனனா நான் என்ன சார் பண்ண முடியும் சார் ஃபுட்டு ஆடரு பண்ணுறோம் எங்களுக்கு டைமுக்கு வந்தால் தானே அடுத்தடுத்து நாங்கள் போய் அடுத்த வேலைகளை பார்க்க முடியும் நீங்கள் இவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருந்தால் நாங்க என்ன பண்ண முடியும் சார் இப்போ என்ன சொல்றேனா ஃபுட்டு தாமதமாக வந்துடுச்சு அதை பற்றி நான் கம்ப்ளெயிண்ட் ரைஸ் பண்ண போறேன் என்னதான் இருந்தாலும் உங்க ஏஜென்சி கிட்ட ஒரு டைம் கூப்பிட்டு கேட்கணுமே அப்படிங்குறகாக நான் கேட்டுகிட்ருக்கன் ஆனால் நீங்கள் என்னடானா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சார் ஒரு சாரி சொன்னால் போதுமா இதை மாதிரி இங்க நிறைய பேத்துக்கு நடந்துகிட்ருக்கு சார் உங்களுக்கு யாரும் கம்ப்ளெயிண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஆனால் நிறைய பேத்துக்கு இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு ஒரு ஃபுட்டு ஆடரு பண்ண வர டைமுக்கு வரணும் அப்படி வரலேனா ஒன்று கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அது எதுவுமே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து டெலிவெரி பண்ணிகிட்ருந்தா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அடுத்தடுத்து எங்கள் ஒர்க்கை பார்க்க வேணாமா சார் நீங்க அப்பாலஜிஸ் பண்றீங்க ஓகே இருந்தாலும் உங்க மேல மிஸ்டேக் இருக்கு சார் அந்த ஆடரு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணனு நான் சொல்லலை நான் சொல்கிறது உங்கள் ஏஜென்சியில இதை ப்ராப்பராக பார்த்து இனிமேல் இதேமாரி நடக்காமல் பார்த்துகுங்க அதேமாதிரி கூப்பிடா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிணேன் உங்களுக்கு லைனே கிடைக்கல இப்போதான் கிடைச்சிச்சி ஓகே சார் இனிமேல் பண்ணாம பாத்துக்கங்க தேங்க்யூ